ஹலோ மேசன்னு மேசன்னுங்களா இங்கே ஒரு ரூமு ஒன்று கட்டணும்ணா பத்து பத்துக்கு பதினாறுங்க ஆமாம்ங்க எவ்வளோ ரேட் ஆகும்ண்ணா என்னென்ன செலவு ஆகும் அதெல்லாம் சொல்லுங்ணா

சரிங்க சரிங்கண டைல்செல்லாம் பதிக்கணுங்க அதுக்கெல்லாம் என்ன ரேட்டு ஆகும் டைல்செல்லாம் நாமளே எடுக்கணுங்களா நீங்களே எடுத்துகுவிங்களா சரிங்க சரி அதுக்கு தனி ரேட்டு குடுக்கணுங்களா செல்ஃபெல்லாம் வைக்கணுங்ணா மேட்ச்சு சரிங்கணா சிமெண்ட்டு இந்த மணலெல்லாம் கொஞ்சம் தரமாக இருக்கணுங்ணா ஆ சரிங்க சரிங்க ஆ ஆளுங்கள நீங்களே கூட்டிகிட்டு வந்துருவிங்களா இல்லை நாங்கள் ஏற்பாடு பண்ணுட்டும் சரிங்க சரிங்க சரிங்ணா இப்போ ஆள் கூலியெல்லாம் இருக்குதுல்லங்க நம்ப லேபர் கூலியெல்லாம் நாங்களே கொடுத்துகணுங்களா இல்லை நாங்கள் நீங்கள் மொத்த ரேட்டாக பேசிக்கிறிங்களா சரிங்க

சரிங்ணா சரிங்க நாங்கள் ஏற்பாடு பண்ணிவிட்டு கால் பண்ணுறங்க

சரிங்ணா